ஹலோ சார் ஆக்சுவல்லி வந்து நான் லாஸ் டைம் ஒரு ஃபங்க்ஷ்ன்காக இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஃபங்க்ஷ்ன் வந்து சொல்லியிருந்தேன் பட் வந்து என்னாகிடுச்சு அப்படின்னா நான் ஆர்டர் பண்ண பொருளுக்கு நான் அமௌன்டு பே பண்ணிவிட்டேன் பட் வந்து அமௌன்டு பே பண்ணிணது டெக்னிக்கல் இஸ்யூவாக ஐ திங் ஸோ ஐ டோன் நோ அது வந்து என்னாகிடுச்சுன்னா ஃபெயில்டுன்னு வருது ஸோ வந்து இந்த அமௌன்டு வந்து பட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினக்குறேன் ஸோ எனக்கு இந்த ஆர்ரு இதை வந்து செக் பண்ணிவிட்டு இதில் என்ன இஸ்யூங்கிறத பார்த்து நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும்